ப்ரோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்ரிப்பு ப்ளான் பண்ணது என்னால் வர முடியாது ஏன்னா ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால் என்னால் அந்த ட்ரிப் வர முடியாது பேங்களூர் ட்ரிப்பு நீங்கள் வந்துட்டு என்னோடய டிக்கெட்டை வந்துட்டு எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில ப்ரோ ஸோ நான் வந்துட்டு எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் என்னோடய பேசஞ்ஜர் ஐடி பிஎன்ஆர் நம்பர் அப்புறம் இதெல்லாம் அனுப்பிச்சுட்றேன் உனக்கு ஸ்க்ரீன் ஷாட்டில் வந்துட்டு உனக்கு நான் டேரெக்டாக ஷேர் பண்ணுறேன் என்னோடய ட்ரெயின் டிக்கெட்டை மட்டும் நீ கேன்சல் பண்ணிடு நாளைக்கு வர ட்ரிப்பு என்னால் கண்டிப்பாக வர முடியாது அதை மட்டும் கேன்சல் பண்ணிடு ப்ரோ